இப்போது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் பூ பூ தோட்டம் வச்சுருக்கோம் அந்த தோட்டத்தில் வந்து பூச்செடிகள்லாம் நட்டு அந்த செடியில் இருந்து பூவெல்லாம் பறித்து அதை கட்டி விற்போம் அதை கற்றவங்களுக்கு வந்து கட்டுக்கூலி வந்து ஒரு சேரன்னா அதுக்கு வந்து ஆறு ரூபா கலர் போட்டு கட்டினாலும் ஆறுரூபா தான் கலர் போடாமல் காட்டினாலும் ஆறு ரூபா தான் என்னது அதை பற்றி ஆறுரூபா அந்த ஆறு ரூபா நாங்கள் வந்து பத்து சேர் பத்து சேர் ஒரு கிலோ அந்த பத்து சேர்க்கும் எங்களுக்கு மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னா அறுவது ரூபா ஆச்சு இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு முழம் பது இங்கே முப்பது ரூபானு விற்பாரு அப்போ எங்களுக்கு அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோனா அங்கேங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பா வந்து எங்களுக்காக சேமிச்சுட்டு வராரு அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் மீட்டுகிட்டு வருவோம் அப்புறம் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து விவசாயமெலாம் நடக்கும் நாங்கள் அதில் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு நாற்று நெல் நம்ம சாப்பிடுறோம்ல அரிசி அதில் வந்து நெல்லு நடுவோம் அந்த நாற்று ஃபர்ஸ்ட்டு நட்டு அதை மறுப்படியும் எடுத்து இன்னொரு இடத்தில் ஆளுங்களாம் வச்சு நட்டு இது அதை நடுவோம் அதுவொரு ஒரு ஒன் மந்த் கழித்து விளைஞ்சு வரும் அது விளைஞ்சு வந்தோனே நாங்கள் அதை அறுக்கணும் அறுத்து அதுக்கு ஆளு கூலியாகும் இப்போ நம்ம அறுக்கிறவங்களுக்குலாம் நம்மளே தான் சாப்பாடுலாம் கொடுக்கணும் அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க நம்மளே தான் நம்மளே தான் சாப்பாடுலாம் கொடுக்கணும் அவங்க அறு அறுத்து அப்புறம் வந்து அந்த களை அந்த நெல்லுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன களைகள் இருக்கும் களைகளென்னா தேவை இல்லாத பயிர்கள் தேவை இல்லாத பயிர்களெல்லாம் பிடுங்கணும் அதுக்கு வந்து தனியாக ஆள் தேவைப்படும் அதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் வச்சு எடுத்துகிட்டு வருவோம் அதெல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து கிடைக்கிற வருமானத்தை நாங்கள் அந்த பயிறு அந்த பிடுங்கணத்துலேந்து களை எடுத்ததுலேந்து போட்டதுலேந்து எல்லாத்துக்கும் நாங்கள் அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் நாங்கள் அதுக்கெல்லாம் செலவு பண்ணோன்னா கரெக்டாக முடிஞ்சுடும் எங்களுக்கு மீதி ஒரு பத்தாய ரூபா அப்படித்தான் மீரும் அது வந்து எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து இதை அந்த சீசனுக்கு சீசனுக்கு ஒரு ஒரு சீசனுக்கும் ஒன்னொன்று விளைச்சிட்டு வருவோம் என்னென்னா இப்போது வந்து இந்த சீசன் என்னென்னா நெல்லு நெல்லு இப்போ இப்போ நெல்லை பற்றி தான் சொன்னேன் அப்புறம் வந்து சவுக்கு சவுக்கன்னா அதுக்கு வந்து தினமும் தண்ணி பாசனும் அந்த சவுக்க நடுகிறத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபா அதெல்லாம் வந்து நாள் கூலி அப்புறம் அதுக்கு நம்ம நெல்லுன்னா ஒரு தடவை தான் களை எடுக்கணும் ஆனால் சவுக்க கூலினா நிறையா தடவை களை எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் அது பெருசாகுற வரைக்கு நிறை நிறைய களை வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த களை வரத்துனால் அந்த செடிலாம் வளர விடாமல் பண்ணணும் அதனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து அதை வெட்டுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு லட்சம் மூணு லட்சம் கிடைக்கும் அந்த மூணு லச்சத்தில் ரெண்டு லட்சம் வந்து அந்த விவசாயம் அச்சி இதுக்கே சரி ஆயிடும் அந்த ஆள் கூலிங்களுக்கே சரியாயிடும் நம்ம அந்த ஒரு லட்சத்தை வச்சே நம்மளுக்கு தேவையானத பண்ணிக்கணும் அப்புறம் வந்து கோதுமை கோதுமைனா கோதுமையெலாம் போட்டு அதுக்கு தினமும் தண்ணி பாய்ச்சி தண்ணி பாய்ச்சி அதை விளைய வச்சி அதை அறுவடை செய்யணும் அதுக்கும் நம்மளுக்கு காசு கொடுக்கணும் இப்போ அதெலாம் ஒரு முப்பதாயிரம் தான் கிடைக்கும் அந்த முப்பதாயிரத்தை வச்சு நம்ம வந்து அதில் இருபதாயிரம் வந்து ஆள் கூலிக்கு போயிடும் பத்தாயிரம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பாத்தாயிரம் நம்ம வீட்டு செலவுக்கு இப்போ அந்தந்து சீசனுக்குத் தான் அந்தந்த வேலைய நம்மளால் செய்ய முடியுமா தவிற ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டோம்னா அது வந்து களைகள் எடுக்க முடியாமல் போயிடும் தண்ணி பாச முடியாமல் போயிடும் அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த பயிர்களும் வீணாயிடும் நம்மளுக்கும் அந்த செலவு லாங் ஆகிட்டே போகும் மாச்சி குறையாது அதனால் நம்ம அந்த அந்த சீசனுக்கு அந்த அந்த இதைதான் போடணும் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ அரிசி அரிசினால் நெல்லு அதை வந்து சொல்லியாச்சு அப்புறம் வந்து இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் தோட்டம் போட்டு இருக்காங்க அது என்னென்னா கனகாம்பரம் செடி அந்த கனகாம்பரம் செடினால் அது வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் பறிக்கணும் அதை மூணு நாளைக்கு ஒரு தடவை பறிச்ச அதில் இருந்து வர அந்த இதெல்லாம் நம்ம அடிக்கடி கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அது வந்து பெருசாகி அந்த செடியே அப்படியே ஒரு மாதிரியா மண்ணு மண்ணாக ஆக்கிடும் அதனால நம்மளுக்கு கனகாம்பரம் செடி ஒன்றுமே உதவாமல் போயிடும் இதனால் தான் நம்மளுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் ஊரை சுற்றி இதுதான் நட இதுதான் நடக்குது